நான் ஃப்ளிப்கார்ட் அப்டின்ற ஒரு ஆன்லைன் செயலி மூலம் லெனோவா கே டுவெல் அப்படின்ற ஒரு இதோடய போன் வாங்கிருந்தேன் அதை நான் வெளியே கடைகள்ல கேட்கும்போது அதோடய விலை வந்துட்டு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சொன்னாங்கள் ஆனால் நான் ஆன்லைன்ல வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் என்னால் இதனால் ஐந்தாயிரம் ரூபாய் சேமிக்க முடிஞ்சிச்சு அதுவும் எனக்கு பிடித்தமான ஒரு ப்ளூ கலர்ல எனக்கு கிடச்சது ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷியமாக இருந்துச்சு ஆனால் கடைகள்ல பார்க்கும்போது ஆனால் எனக்கு அந்தமாதிரி கலர் வந்துட்டு கிடைக்கல இதில் ஆன்லைன்ல வாங்கும்போது எனக்கு பிடிச்ச கலர்ல நான் எதிர்பார்த்த பலன்களோட வாங்கினேன் நான் ஆன்லைன்ல வாங்கினதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ப்ராடெக்ட் அப்படின்னா அது இந்த போனை சொல்லலாம் நான் எதிர்பார்த்த விலையில் நான் எதிர்பார்த்த பலன்களோட எனக்கு கிடச்சிது இதோட கேமராவோட அந்த புகைப்படம் எடுக்கும் திறன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் என்னால் புகைப்படம் முடிஞ்சிச்சு அந்த பொருளை அதாவது அந்த படம் வந்துட்டு உடையாம அந்த பிக்சல் இருக்கும்ல அதெல்லாம் உடையாம ரொம்ப தெளிவாக அழகாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இதோடய கேமராவோட இது வந்துட்டு நாற்பத்தி எட்டு பிக்சல் அது வந்துட்டு ரொம்பவே ம பயன் தரக்கூடியதாக எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் இதோடய ஸ்டோரேஜ் வந்துட்டு நூற்றி இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லிருந்தாங்கள் அதுமாதிரியே இதுவும் இருந்துச்சு அதனால நான் எனக்கு பிடித்தமான தருணங்களை நிறையா ஒரு விஷியம் எனக்கு பிடிக்கும் இப்போ இந்த எனக்கு ஒரு பூ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துப்பேன் அதனால நான் அப்படி நான் நிறையா என்னோடய பழக்கம் வந்துட்டு எனக்கு பிடிச்சத உடனே ஃபோட்டோ எடுத்து வச்சிப்பனா அதனால எனக்கு நிறையா ஸ்டோரேஜு உள்ள ஒரு ஃபோன் தேவைப்பட்டது அதனால வந்துட்டு எனக்கு இது ரொம்பவே பயன் தரக்கூடிய ஃபோ ஃபோனாக இருந்தது நான் எனக்கு பிடித்த எல்லா விஷியத்தையுமே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிக்குவேன் இதோடய ஸ்டோரேஜ் வந்துட்டு இருக்கதனால எனக்கு மெமரி கார்டு வந்துட்டு தேவையிலல்லாமல் இருந்தது

அதுமாதிரி நிறையா இந்த எம்பி ஜிபிலாம் சொல்கிறாங்கள்ல அந்தமாதிரி இதில் உள்ள ஒரு படங்களை கூட என்னால் பதிவிறக்கம் செஞ்சு என்னால் பார்க்க முடிஞ்சது இது எனக்கு ரொம்பவே பயன்தரக்கூடிய ஃபோனாக இருந்தது நான் ஆன்லைன் வாங்கினதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சமானது அப்படின்னா அது இந்த ஃபோனை சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாங்கினதுலருந்து இது வந்துட்டு ஒரு தடவை கூட ரிப்பேர் ஆனதே பழுது ஆனதே கிடையாது அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் கேரண்ட்டியும் சொல்லிருந்தாங்கள் நான் இந்த ஃபோன் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பழுது கூட ஆனதே கிடையாது அதுமாதிரி இது வந்துட்டு ஹாங் ஆனதும் கிடையாது நான் வந்துட்டு ஒர்க் போகிறனால நிறையா ஒரு ஸ்டோரேஜ் ஃபைல் வந்துட்டு என்னால் நிறையா ஃபைல் வந்துட்டு அதாவது பதிவிறக்கம் செஞ்சு நான் வச்சிக்கணும் அதனால வந்துட்டு நான் இந்த ஃபோன் வாங்கினேன் எனக்கு ரொம்பவே பயன்தரக்கூடிய விஷியமாக இருக்குது இந்த ஃபோனு நான் வந்துட்டு எனக்கு பிடித்த கலர்ல நான் எதிர்பார்த்த விலையில் நான் எதிர்பார்த்த பலன்களோட வாங்குனதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்றம் இதோடய சார்ஜ் ஏறகக்கூடிய அந்த இது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுச்சி போட்டோம் அப்படின்னாலே ஒரு காமணி நேரத்திலயே ஃபுல்லா ஏறிடும் அதுமாதிரி அதோடய பேட்ரியோட திறன் வந்துட்டு நாலாயிரத்தி முந்நூறு எம்ஏஹச்சு அதனால நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போடுறேன் அப்படின்னா அது ரெண்டு நாளைக்கு அப்படியே இருக்கும் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷியமாகவும் இருந்துச்சு நான் ஆன்லைன்ல வாங்குனதிலயே எனக்கு பிடிச்சமான ஒரு ப்ராடெக்ட்னால் அது லெனோவா கே டுவெல் இந்த ஃபோன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி